நான் வந்து ட்ரெஸ்சஸ் தைப்பேன் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அப்போ போனப்போ தையல் கிளாஸ் போனப்போ பிறந்த குட்டி புள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சி கொடுத்துருக்கேன் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கள் அதேமாதிரி சொட்ரு பின்னுறது கையில் சொட்ரு பிறந்த குழந்தைங்களுக்கு சொட்ரு பின் பின்னி ஃபுல்லா முடித்து ஃபுல் கை வச்சு குளுருக்கு பா பாதுகாப்பா இருக்குமேன்னு பின்னி கொடுத்துருக்கேன் ஷாக்ஸு கை உர எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் தொப்பி அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் பிறந்த பிள்ளைங்களுக்கு அப்புறம் மப்ளரு ஜென்ஸுக்கு அந்தமாதிரி மப்ளர் செஞ்சு பின்னி கொடுத்துருக்குறேன் நல்லாருக்குது சூப்பராக இருக்குது அப்டின்னு எல்லோரும் சொல்லிருக்கிறாங்க அதேமாதிரி வேற யாராவது ஏதாது இது வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பேகு ஹேண்ட் பேக்கு அந்த மாதிரி பின்னி கொடுத்துருக்கேன் சின்னது பெருசு அதை மாதிரி செஞ்சி பின்னி கொடுத்துருக்குறேன் எல்லாரும் நல்லாருக்குது நல்லாருக்குனாங்கள் என்ன கேட்கம் போது இன்னும் அதிகமாக வேறமாதிரி செய் பின்னிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் பாராட்டும் வந்துருக்குது இந்த பிள்ளைய கேட்டால் உடனே செஞ்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க ரொம்ப பாராட்டி பேசுவாங்க ரொம்ப நல்லாருக்குமா பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்கள்